பொருளாதாரத்தோடய வந்து முக்கியத்துவனா பெரிய பெரிய பிஸ்னெஸ் ஆள்லா வந்து ரொம்ப இம்பார்ட்டான விஷயோம் பட் அந்த பெரிய பெரிய பிஸ்னெஸ் செய்கிறவங்களுக்கே வந்து ஒரு இம்பார்ட்டனான விஷியம் வந்து உள்ளூர் பொருளாதாரதம் இது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை ஏன்னால் அவங்க வந்து உருவாக்கிற ஒரு மேனுஃபேக்ச்சர் பண்ணுற பொருளும் சரி அங்கே இருந்து இந்த கிடைக்குற ஒரு எந்த ஒரு மெட்டீரியலாக இருந்தால் சரி அவங்களுக்கு போய் சேர வேண்டியது இங்கே கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து இந்த உள்ளூர் பொருளாதாரம் அந்த மக்கள் வந்து உயர்ந்தாக மட்டும் அப்புறோம் அவங்ககிட்டே இந்த பொருள் வந்து சேர்ந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அது எல்லாமே கிடைக்கும் எக்கானாமிக் டெவலப்மென்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயோம் இவங்க டெவலப் ஆனால் தான் அவங்களும் டெவலப் ஆக முடியும் ஏன்னால் அவங்க கொடுக்குற பொருள் வந்து இவங்களால் வாங்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து பணோம் இருக்கணும் அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயோம் அதே மாரி ஜாப்ஸ் இந்த ஜாப்ஸில் வந்து இப்போ நார்மலான எக்கானாமிக் பீப்பள் இருக்கிறாங்கனா அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கனும் அவங்களுக்கு வேலை கிடச்சா தான் அவங்க வேலை செஞ்சால் தான் ஹையர் அஃபிஷியல் அதாவது பிஸ்னெஸ் மேன் பெரிய பெரிய பிஸ்னெஸ்மேனஸுக்கு வந்து எம்ப்லாயிஸ் வந்து கிடைப்பாங்க இவங்க வந்து எதுவுமே இல்லாமல் படிக்காமல் இது விவசாயம் மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்கனா இந்த பெரிய பெரிய பிஸ்னெஸ் செய்கிறவங்களுக்குலா வந்து சரியான எம்ப்லாயிஸ் கிடைக்க மாட்டாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடும் அதனால் வந்து பொருளாதாரம் உள்ளூர் பொருளாதாரம் உயர்ந்தாக மட்டுந்தான் நாட்டினோடய பொருளாதாரமும் உயரும் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட்டான விஷயோம் இது வந்து எல்லோரும் கற்றுக்குனா தான் எல்லோரும் வந்து அவங்களோடய அவங்களோட எம்ப்லாமிக் எக்னாமிக் டெவலப்மென்ட் பண்ணும் போது நம்ம நாட்டோடய டெவலப்மென்ட்டும் அதிகரிக்கும்